இப்போ வந்து பார்த்தீங்கனா கிராமத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு மின்சாரம் தேவைப்படுதுனு சொல்கிறேன் இப்போ வந்து கிராமத்தில் வந்துட்டு வீதி விளக்கெல்லாம் எதுவுமே எல்லாமே இருக்காமல் இருக்க முடியாது எல்லார்னாலேயும் எங்கேயாது போக்குவரத்தெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் சரி குழந்தைங்கெல்லாம் விளையாட்றதாருந்தாலும் சரி எங்கள் வீட்டை விட்டு வெளிய வரணும்னா கண்டிப்பாக வீதி விளக்கெல்லாம் தேவைப்படுது வீட்டுலயே வந்து பார்த்திங்கனாலும் மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்துக்குமே கரண்ட்டு தேவைப்படுது நைட்டு நம்ம கண்டிப்பாக தூங்குகிறத்துக்கு எல்லாத்துக்குமே காற்று வேணும் அதுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பாக ஃபேன் வேணும் ஃபேனுக்கு வந்து மின்சாரம் தேவைப்படுது அப்புறம் டிவி நம்ம எண்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து டிவி பார்ப்பாங்க அதுக்கு கண்டிப்பாக மின்சாரம் தேவைப்படுது இப்போ மொபைல் மொபைலுங்கிறது இப்போ அடிப்படையான வந்துட்டு பொருளாக போயிடுச்சி எல்லாத்துக்குமே அதுக்கு கண்டிப்பாக நம்ம சார்ஜ் போடலானா வந்துட்டு மொபைல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிரும் அதுக்கு கண்டிப்பாக சார்ஜ் போடணும்னா அதுக்கும் மின்சாரம் தேவைப்படுது அதே பார்த்தீங்கன்னா இப்போ கொ ஏரியாவில் வந்துட்டு கோயில் ஃபங்க்ஷன் அந்தமாதிரிலாம் வந்துட்டீங்கன்னால் அதுக்கு ஸ்பீக்கர் செட்டு அந்த மாதிரி இந்தமாதிரிலாம் வந்துட்டு எல்லாருமே வைப்பாங்க அப்புறம் இசை நிகழ்ச்சி எதுவுமே வச்சாலும் எல்லாருமே வச்சாலுமே வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக மின்சாரம் தேவைப்படும் அது இருந்தால்தான் வந்துட்டு லைட் செட்டிங்கே அதெல்லாம் அதோட வந்துட்டு கோயில் ஃபங்க்ஷன்ல பார்க்கும் போது நம்மளுக்கும் வந்துடும் ஒரு க்ராண்டாவும் இருக்கும் நம்மளுக்கும் வந்து பார்க்குறத்துக்கு சந்தோஷமாவும் இருக்கும் இதே கிராம இந்த தோட்டத்து சைடு அந்தமாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிக்கோ விவசாயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுதுனா மோட்ரு தண்ணி இழுக்குறத்துக்காக கண்டிப்பாக வந்துட்டு நீர் பாசனத்துக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மின்சாரம் தேவைப்படும் அப்புறம் பார்த்தீங்கனா அந்த ட்ராக்டர்லாம் ஓட்டிருக்கும்போது இப்போ எலக்ட்ரிக்சிட்டி அந்த மோட்ரு அந்த ட்ராக்டர்லாம் வந்துட்டுல அதுக்குமே வந்துட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செரி இப்போ நியூ வெர்ஷன் பார்த்தீங்கனா வந்துட்டு எல்லா அந்த எலெக்ட்ரிக்கு ஸ்கூட்ரு அந்தமாதிரியெல்லாம் வந்துருக்குது அதுக்குமே சார்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மின்சாரம் தேவைப்படுது இப்போ அதனால் வந்துட்டு மின்சாரம் மக்களுக்கு மிக மிக மிக முக்கியமாக இருக்குது